செடிகளுக்கு வந்து அது கொசு தொல்லை இல்லாமல் கொசு சாகறத்துக்கு கொசு மருந்து அடிப்போம் செடிங்களுக்கு செடி சாகாத இருக்கிறத்துக்கு பூச்சி மருந்து அடிப்போம் மருந்து போடுவோம் அதை எல்லாம் தண்ணி நல்லா இது பண்ணி செடி சாகாத அளவுக்கு பார்த்துக்குவோம் அதை இது பண்ணி விடுவோம் ஒன்றும் ஆகாம செடிங்களும் ஒன்றும் ஆகாம தான் மருந்தெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி இன்னும் தோட்டம் மண் போட்டு நல்ல அகலமாக பண்ணி கால்வாய் மாரி பண்ணி மண்ணுக்கு த கட்டி உயரமா நல்லா செடிகள் சாகாத அளவுக்கு நாங்கள் பராமரிச்சுக்குவோம் சார் அதை தண்ணி எல்லாம் ஊற்றுவோம் பைப் போட்டு